சொந்த ஊர் வந்து ஆப்பக்கூடல் அதில் பிடிச்ச இடம் வந்து ஆறிருக்கு அதில் போய் காலையில் ம சாயங்காலம் கோ குளிக்கிறது அதில் இப்போ விளையாடுறது இதெல்லாம் எங்ளுக்கு ரொம்ப பிடிக்கி அதுக்கு பக்கத்தில் ஈ ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிறது அப்புறம் ஊர்லேயே இன்னொரு கோயில் வந்து முருகன் கோயில் அது மலை அந்த மலை மேலே ஏறி இறங்கறது இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு மலை அதில் ம மலை மேலே மரமெல்லாம் இருக்குது அது போன ஒரு இயற்கையான சூழ்நில இருக்கறனால அது கொஞ்சம் நல்லாயிருக்கு